ஆமாம் சார் நான் கேசிபி சிமெண்ட்லிருந்து தான் சார் பேசுகிறேன் சொல்லுங்க சார் நான் மேஸ்த்ரி சார் நல்லது சார் ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் எங்கள்கிட்ட சிமெண்ட்டு அப்புறம் செங்கல் எல்லாமே தரமாக இருக்கும் சார் குவாலிட்டியாக நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் போய் வாங்குகிறோம் சார் உங்களுக்கு எதை பற்றி சார் தெரிஞ்சுக்கணும் வீடு உங்களுக்கு எந்த மாதிரி கட்டணுமெனு சொல்கிறீங்களா சார் ஒரு எவ்வளோ சதுரடி சார் இருக்கும் ஓகே சார் இங்கே பார்த்தீங்னா நம்ம கிட்டே வந்து செங்கல் ஒரு செங்கல் வந்து பத்து ரூபா வரும் சார் நீங்கள் ஒரு செங்கல் வந்து பத்து ரூபா வரும் உங்களுக்கு எவ்வளோ செங்கல் வேணும் இங்கே பத்து ரூபாய் சார் ஏன்னால் இப்போ காலம் வளர்ந்துடுச்சி அதுமட்டும் இல்லாமல் அந்த செங்கல் வந்து தரமாக குவாலிட்டியாக கொடுக்குறோம் சார் அதனால் தான் சார் அந்த காஸ்ட்டே ரேட்டு எல்லாம் இப்போ நீங்கள் வேறு வேறு இடத்துக்கு போய் கேட்டீங்கன்னால் ஒரு செங்கலோட விலை வந்து இருபது ரூபா சொல்லுவான் ஆனால் நான் பத்து ரூபா தான் சொல்லுகிறேன் ஏன்னால் எங்கள் கிட்டே குவாலிட்டியும் இருக்குது அதே மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் வேணுனால் கேசிபி சிமெண்ட்டை பற்றி கேட்டு பாருங்க நாங்கள் ரொம்ப பிரபலமானவங்க தான் ஒரு சிமெண்ட்டோட காஸ்ட் பார்த்தா ஏழாயிரமெனு சொல்லுவாங்க வெளியில் ஒரு சிமெண்ட்டு மூட்டை விலைய பார்த்தா ஆனால் நாங்கள் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் சொன்னால் அதையும் பேசி நம்ம பார்த்துக்குலாம் நீங்கள் வாங்க சார் நம்ம நேரில் பேசலாம் இதை பற்றி ப்ரீஃபாகவே நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் நீங்கள் வேணால் நாலு இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் என்கிட்டே வாங்க எனக்கு பிரச்சின இல்லை ஆளுங்கள் அப்படியே அஞ்சு பேரை கூட்டிகிட்டு வாங்க சார் நான் கூட்டிகிட்டு வர்றேன் சார் கூலிக்கு கூலிக்கு நான் ஆளுங்க அஞ்சு பேரையும் கூட்டிகிட்டு வர்றேன் சார் வீடு கட்டுறதுக்கு இதையும் நான் ஆஃபர் பண்ணுறேன் என்ன சார் ம் இருக்குது சார் நீங்கள் நேரில் வாங்க சார் நான் இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே சார் நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்க அந்த டைமில் நான் ஃப்ரீ ஃப்ரீனால் கண்டிப்பாக வாங்க சார் ஆ கண்டிப்பாக வாங்க சார் நாளைக்கு நான் ஃப்ரீ தான் ஓகே சார் தேங்க் யூ சார்